வங்கி ஆவணங்கள் உங்கள் பிராந்திய மொழியில் கிடைக்க வேண்டுமென்று விரும்புகிறார்களா ஆம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் தமிழ் மொழியில் செலான்கள் பதிவிட்டால் அனைவருக்கும் எழுதவும் படிக்கவும் இயல்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது வங்கி துறைக்கி எப்படி பயனளிக்கும் என்று நினைக்கிறீர்கள் எதா எதாவது சந்தேகம் இருந்தால் அதில் மற்றவர்களிடம் பேசி என்னவென்று தெரிந்து கொள்ள இயல்பாக இருக்கும் இயல்பாக இருக்கும் மற்ற மொழியில் இருந்தால் மற்றவர்களுக்கும் அனைவருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை அல்லவா